முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து பத்து நவம்பர் என் தம்பியோட பிறந்தநாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டு ஜூன் எங்கள் அக்காவோட பிறந்தநாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து அஞ்சு செப்டெம்பர் எங்கள் ஃபிரண் என் ஃபிரண்டோட பிறந்தநாள் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து எட்டு என் தங்கச்சியோட பிறந்தநாள் ரெண்டு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ரெண்டு ஜூன் மாதம் எங்கள் அம்மாவோட பிறந்தநாள்